ஹலோ நான் கோயம்த்தூர்லேருந்து டூரிஸ்ட்டு பஸ்ஸில் வந்திருக்கேங்க ஹோட்டல் ஆ ஆ கேட்குதுங்களா ஆ ஆ கோயம்த்தூர்லேருந்து வந்திருக்கறோம் எ நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு டிஃபன் வேணுங் காலை டிஃபன் ஆமாம் பொங்கலில் வடை குழி பணியாரம் மூணும் வேணும் அது இல்லாமல் பூரி வேணுங்க உப்புமா ஆ சம்பா ரவை சம்பா ரவை உப்புமா அதுக்கு தயிர் வேணும் ஸ்வீட்டு கிடைக்குங்களா ஸ்வீட்டு ஜிலேபி ஜிலேபி வெச்சுருங்க ஆ ஆமாங்க ஆ ம் ம போதும் த தயிர் வடை இருக்குதுங்களா தயிர் வடை ஆ இல்லை ஜிலேபி மட்டும் போதும் தயிர் வடை இருக்குதுங்களா ஹலோ வடை தயிர் வடை இருக்குதுங்களா ஹலோ ஆ தயிர் வடை வேணுங்க ஆமாம் அது மேலே பூந்தி எல்லாம் போட்டு இருக்கணும் அது மேலே பூந்தி எல்லாம் தூவி ஆமாம் கேரட்டு பூந்தி எல்லாம் தூவி அது வேணுங்க அது ஒரு பிளேட்டு அது பத்து பேருக்கு அப்படியே கொடுத்துருங்க அது மத்தியானத்துக்கு லஞ்சு கிடைக்குங்களா நார்மல் நார்மல் ஆ அப்புறோம் சாம்பார் நார்மல் ஃபுட்டே போதுங்க சாம்பார் ரசம் புளிக்கொழம்பு தயிர் ஆமா ஆமா தயிர் வேணும் கம்பல்சரி ஆ அப்புறோம் அப்பளம் இருக்குதுங்களா அப்பளம் வடை அப்பளம் வடை பாயாசம் ஆ ஆஆ அதுவும் வேணும் அப்புறம் சாயந்திரோம் ஸ்நேக்ஸ் ஏதாச்சும் கிடைக்குங்களா நாங்கள் ஹோட்டல் பேர் தெரியிலைங்களே உடுப்பி ஹோட்டல் ஆ ஆஆ ரூம் நம்பர் சவன் அ ஆ அப்புறம் சாயந்திரம் சாயந்திரம் வேணுங்க சாயந்திரம் ஸ்நேக்ஸ் ஏதாச்சும் வேணும் பஜ்ஜி பஜ்ஜி போண்டா அதுக்கு தேங்காய் சட்னி

ரூமுக்கே கொடுத்து அனுப்புவீங்களா அங்கே வரணுமா ஆ ஆ சரி சரி சரி அப்போ டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று வேணும் சாயந்தரம் அப்புறம் நைட்டு டிஃபனு

ஆ சரி சரி சரிங்கப்பா அனுப்பிடறேன் ஆஆ சரி